நான் என்னோடய தோட்டத்தில் வந்து என்னென்ன கருவிகள் பயன் படுத்துற அப்பின்னா கத்திரி கோல் கத்தி மண் வெட்டி கடப்பாறை உளி இந்த அஞ்சும் வந்து இந்த அஞ்சு கருவிகளை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் கத்திரிக்கோல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து செடியை அப்புறோம் படுத்தன்ணு தேவை இல்லாத செடியை அப்புறோம் படுத்தன்ணு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அந்த கத்திரி கோலை வந்துட்டு சின்னச்சின்ன செடியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் காய்கறிகள் கனிகள் பூக்கள் இதெல்லாம் நம்ம வந்து வெட்டி எடுக்கணு அப்படின்னா அந்த கத்திரிக்கோலை வச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் கத்தி அப்படிங்கபோது வாழைத்தார் வெட்டுறதுக்கு வாழைக்காய் வெட்டுறதுக்கு நம்ம கீரை இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கன்ணும் அப்படின்னா அந்த கத்திரிகோலை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கத்தி வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து கத்திரிக்கோலு கத்தியும் வந்துட்டு அதுக்கு வந்து பயன்படுது மண்வெட்டி அப்படின்னு பார்த்தோனா இப்போ வந்து மண்ணுக்கு நம்ம நிறையா உரம் போடணும் இந்த செடிக்கு உரம் போடணும் அப்படிங்கும் போது அந்த மண்ணை வந்துட்டு வெட்டி எடுக்கிறதுக்கு மண்வெட்டி நமக்கு பயன்படுது அந்த இடத்துல வந்துட்டு நிறையா உரம் கடல புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இந்தமாதிரி நிறையா உரம் மண் புழு உரம் இந்தமாதிரி நிறையா உரத்த போட்டுட்டு அந்த மண்வெட்டியாலயே வந்துட்டு நம்ம மண்ணை வந்து மேற்பரப்புள்ள வந்து பரப்பி விடுறதுக்கு வந்துட்டு மண்வெட்டி வந்து பயன்படுது கடப்பாறை அப்படின்னு பார்க்கும் போது நம்ம புதுசாக இப்போ ஒரு செடி நடுகிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு குழி நோண்டுகிறதுக்கு அந்த கடப்பாறை யூஸ் பண்ணி குழி நோண்டிகில்லாம் கடப்பாறை வந்துட்டு அந்த குழியைய நோண்டிட்டி அந்த கடப்பாறையை வச்சு புது செடியை வச்சுட்டு திரும்பவு மண்வெட்டியால் அந்த மண்ணை மூடி நம்ம வந்துட்டு பயன் அடைஞ்சுக்கலாம் உளி அப்படின்னு பார்த்தோனா நல்லா காட்டு செடி இந்தமாதிரி எல்லா மண்டி இருந்தது தேவை இல்லாத செடிகள் மண்டி இருந்தது கையால் நம்மலால அதை வந்து அப்புற படுத்த முடியுலே அப்படின்னா அந்த உளிய வச்சே நம்ம வந்து அந்த செடிங்கல்லாம் வந்து கொத்தி எடுத்து அப்புற படுத்தி சமன் படுத்திக்கலாம் இது இதை எல்லாத்தயும் வச்சு இந்த அஞ்சுத்தயும் வச்சு நான் இந்த அஞ்சு கருவிகளையும் வச்சு பயன் படுத்திக்கலாம்